இப்போ ஆடைக்கான வடிவமைப்புனு பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்காக சொன்னால் சின்ன பசங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்கேர்ட் தான் அதில் டிஃப்ரெண்ட்டான ஸ்கேர்ட்ஸ் அப்டியே நல்ல நல்ல அம்ப்ரெல்லா கட்டிங்னு இன்னும் கொஞ்சம் நல்ல சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் வெச்சு நல்லா சுறுக்கம் வெச்சு நல்லா பசங்களுக்கு அட்ராக்ஷனா பண்ணது ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து பசங்களுக்கு வந்து கஷ்டப்படாத அளவுக்கு பசங்களுக்கு எவ்வளோ அழகாக அதை வந்து தைக்கலாம் அவங்களே போட்டுக்கிறா மாதிரி தைக்கலாம்ன்றதுல ரொம்ப இன்வால்வ் ஆகும் அதலாம் பாக்கிறதுக்கு நிறையா ஆன்லைன் நான் வந்து பாத்திருக்கேன் ஸார்ட்ஸில் நிறைய பார்ப்பேன் டிசைனிங்லாம் அந்த டிசைனிங்கில் வந்து கொழந்தை பிள்ளைங்களுக்கு வந்து எவ்வளோ கம்ஃபெர்டபிளா போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக இந்த சைல்ட் அந்த பேபி கேர்ள் பேபிஸுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டிரெஸ்ஸுலாம் அதே மாரி நம்மளும் நல்லா பண்ணணும்னு ஆசை இதுக்கு ஆனால் யோசனைலாம் எங்கேயிருந்து பெறுணுனா நான் இந்த பசங்கள் போட்டு வர்றாங்கள்ல சீரியலில் இந்த இதுலாம் வெளிநாட்டில் இருந்து அதர் ஸ்டேட் பிள்ளைங்கள்லாம் போட்டு வர்றாங்க பாருங்கள் அந்த கோட்டு அந்த இதலாம் அதலாம் நிறைய பார்த்து ரசிப்பேன் அந்த அந்த இங்கிலீஷ் மூவிலாம் பாக்கிறப்போலாம் அந்த குழந்தைங்க போட்டுருக்க ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம பசங்களுக்கும் போட்டால் எப்படி இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸிங்கில் வந்து நம்ம பசங்கள் எப்படி இருப்பாங்க அப்படிலாம் யோசித்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் தைக்கணும் ரொம்ப ஆசை அதுக்காக அடிக்கடி இங்கிலீஷ் மூவியில் வர அந்த குழந்தைங்களோட ட்ரெஸ் தான் வாட்ச் பண்ணுவேன்